மூணு நாலு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு